எங்கள் பிள்ளைங்கல்லாம் வங்கியில் வந்து வேலை செய்கிறது எங்களுக்கு விருப்பம் தான் வந்து பிள்ளைங்களும் படித்துட்டு நல்ல வேலைக்கு போய் வங்கியில் போய் உக்காந்து சேமிப்பு எப்படி அப்படின்றதும் எந்த முறைப்படி நகை வைக்கிறது சேமிக்கிறது எப்படி டெப்பாசிட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரில்லாம் பார்த்து செய்கிறாங்க அடுத்தவங்களை போய்விட்டு கேட்டு செய்கிறதவிட நம்ம பிள்ளைங்க இருந்தாங்கன்னால் அதுக்கு தகுந்தமாதிரி நமக்கு இப்படியெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணு அப்படின்னு சொன்னாங்கன்னால் நம்ம நாலு பேருக்கு சொல்கிறோம் இப்படில்லாம் சேமிக்கணும் இப்படி டெப்பாசிட் பண்ணணும் எந்த பதவியாக இருந்தாலும் சரி வங்கியில் ஒரு ஊழியராக வேலை செஞ்சால் அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க அதுமாரி நாமளும் சேமிக்கலாம் லோன் வாங்குறத்துக்கு என்ன எப்படி எப்படி திருப்பி கட்டுறது எப்படி சங்கத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம ஒரு பிள்ளைங்க படித்துன்னு போனாங்கன்னால் அவங்களும் இதுமாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நாமளும் நாலு பேருக்கு சொல்லலாம் நாலு பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் சேமிக்கலாம் பதவி எந்த பதவியோ ஊழியர் பேங்க் இது சேமிப்புத்துறையில் இருந்தாலும் சரி மேனேஜராக இருந்தாலும் சரி கேஷியராக இருந்தாலும் சரி எதோ ஒரு துறையில் அவங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அந்த துறையில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னால் போதும் அவ்வளோதான்